எலெக்ட்ரீஷியன் சிவாங்களா சார் இந்த மாதிரி நான் குத்புதீன் பேசுகிறேன் விழுப்புரத்திலேருந்து உங்கள் ஃபிரெண்ட் குமார்தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு நீங்கள் நல்லா பண்ணி தருவீங்கன்னுட்டு சார் எங்க வீட்ல ஒயர்லாம் ரொம்ப பழசாயிடுச்சா என்னான்னு தெர்ல ஓத விட்ருக்கு சார் ஆமாங்க சார் அதான் என்னன்னு தெரிலங்க சார் கொஞ்சம் நேர்ல வந்து பார்க்க முடியுங்களா அதுதான் சார் என்னன்னு தெரில கொஞ்சம் தொட்டா கொண்டால் ஷாக் அடிக்குது ஆமாம் ஆமாம் சார் ஓகே சார் இப்போ எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் பார்த்தீன்னா ஓம் முருகா எலெக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது ஓஹோ அப்படிங்களா ஓ அப்படிங்களா சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட கடையா சார் அது

ஆ ஓகே சார் நல்ல தரமான கடையா சார் அது ஏதாவது காசு கம்மி பண்ணித் தருவாங்களா சார் அங்கே ஓகே சார் நான் ஓகே சார் உங்கள் பேர் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார் ம் ஓகே சார் அதுதான் சார் இந்த இதுதான் நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்கிறீங்களா ஆ ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் வெளியே நிற்குறேன் ஆ ஓகே ஓகே கொஞ்சம் ஞாபகமாக வந்து பார்த்துக் கொடுங்க சார் ஆ ஆமாம் ஆமாங்க சார் அதனால் தான் சின்னப் பசங்கள்லாம் இருக்காங்கள் வீட்டில வீடு கட்டி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் சார் ஆமாம் ஆமாங்க சார் கொஞ்சம் ஞாபகமாக வந்து பார்த்து விடுங்க சார் எல்லா சின்ன பசங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது

ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்